ஹலோ சொல்லுங்க ஃப்ரிட்ஜு என்ன பிராண்ட்டில் பார்க்குறீங்கம்மா கம்பெனி ஆனால் உங்களுக்கு எல்ஜி இருக்குது சாம்சங் இருக்குது வேர்ஃபூல் இதில் எது வேணுன்னு நீங்கள் சொல்லுங்க நான் என்னென்னு சொல்கிறேன் எல்ஜி வேணுங்களா சரி ஓகே டபுள் டோர் மாதிரி பார்க்குறீங்களா இல்லை சிங்குள் டோர் பார்க்குறீங்களா டபுள் டோரா த டபுள் டோர் வந்து இப்போது ஒவ்வொரு ஃப்ரிட்ஜ் ஒரு ஒரு ஆ டிசைன்ஸை பொறுத்து இருக்குதும்மா ஃப்ளோரலில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ரேட் வரும் நார்மலாக ப்ளைனாக வேணும் அப்படின்னு சொல்லிகிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு ரேட் வரும் அப்புறம் ஸ்டெப்லைசரோடு வேணுமா இல்லை ஸ்டெப்ப ஸ்டெப்லைசர் இல்லாமல் வேணுமாம்மா அட்டேச் பண்ணி வேணுன்னால் உங்களுக்கு ஸ்டெப்லைசர் ஒரு ஃபை தௌசண்ட் வரும் அப்புறம் ஃப்ரி அப்புறம் எல்ஜியில் வந்து உங்களுக்கு டிசைனு வெச்சு வேணுமா நார்மலாக வேணுமான்னு கேட்குறேங்க ப்ளைனாக வேணுமா ஆ அப்போது ஃப்ளோரலில் வேணும்னால் உங்களுக்கு அது ஒரு டபுள் டோர் கேட்குறீங்க இல்லையா ஒரு தேட்டி தௌசண்ட் வரும்மா சேர்த்து டோட்டல் தேட்டி ஃபை தௌசண்ட்ஸ் வரும் தௌசண்ட் வரும் ரெடி கேஷ்ஷு ஆமா உங்க இஎம்ஐ போட்டீங்கன்னா மன்த்லி ஒரு இஎம்ஐ வந்து ஒரு தௌசண்ட் ஃபை ஹண்ட்ரட் கட்டுறா மாதிரி இருக்கும் ம் அதுக்கு கீழே உங்களுக்கு வேணும்னாலும் பார்த்துக்கலாம் எத்தனை இஎம்ஐனால் ஒரு நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு தௌசண்ட் கட்டுறீங்க அப்படின்னா பார்த்து சொல்லணும்மா தௌசண்ட் இப்போ நீங்கள் வந்து ரெடி கேஷ் வந்து ஒரு ஃபை தௌசண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆமாம் ஆமாம் இப்போ நீங்கள் ஃபை தௌசண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னா இஎம்ஐ வந்து மன்த்லி தௌசண்ட் கட்டினீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் வரும்மா ம் ஓகே சரிம்மா ஓகேம்மா எப்போ வேண்ணாலும் வரலாம் நம்ம கடை ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ ஆ சரிம்மா ஓகே